சமூகத்தில் நடன கலைகள்கள்லாம் வந்து எதிர்கொள்ளும் சவால்கள்ன்னால் நைட் டைம்லல்லாம் டான்ஸ் ஆட போவாங்க அதெலாம் வந்து வீட்டில வீட்டில இருக்கவங்களுக்கு வந்து கஸ்டமாக இருக்கும் குழந்தைங்கள வந்து பார்த்துக்க முடியாது சரியாக டான்ஸ் ஆடுறவங்களால் நடன கலைஞர்களால் முதல்ல அவங்களோடய ஹெல்த்தையே முதல சரியாக பார்த்துக்க முடியாது ஒரு சா கரெக்டாக டைமுக்கு சாப்ட முடியாது கரெக்டாக பாத்ரூம்க்கு போக முடியாது அந்தமாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு நடன கலைக நடன கலைஞர்களோடய போராட்ட கதைன்னா வந்து அவங்க நிறையா வீட்டிலெல்லாம் வந்து விட மாட்டாங்கள் வேணாம் நீ வந்து டான்ஸெல்லாம் ஆடக்கூடாது அப்படின் சொல்லியிருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே இல்லை இதெல்லாம் போராட்டம்லாம் தாண்டி அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க அதில் இன்ட்ரஸ்ட்டாகி டான்ஸ் ஆடுறதுக்கு வந்திருப்பாங்க அவங்களை பார்த்துதான் வந்து நான் வந்து டான்ஸ் ஆடணுன்னே வந்து எனக்குள்ளே தோணுச்சே பரவாயில்ல இவங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின் சொல்லி தோணுச்சே